எனக்கு வந்து எந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேமிலி படம்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என்டர்டெயினர் படோம்னா ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா எஸ்கே படம் எல்லாமே சிவகார்த்திகேயன் படம் எல்லாமே பிடிக்கும் அவரோடய காமெடி அவரோடய படத்தில் வந்து மோஸ்ட்லி ஆக்ஷன் சீன்ஸே இருக்காது அவரோடய ஆரம்பம் படத்திலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள படம் பார்த்திங்கனா எல்லாமே வெறும் காமெடியாக மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி என்டர்டெயினராக இருக்கும் ரொம்ப பிடிச்ச படம்னால் அவரோடய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அடுத்து மனங்கொத்தி பறவை அடுத்தது ரெமோ மிஸ்டர் லோக்கல் இந்த மாதிரி நிறைய படம் மோஸ்ட்லி எஸ்கே மூவினாலே ரொம்ப காமெடியாக இருக்கும் என்டர்டெயிங்காக இருக்கும் எனக்கு அது எது பிடிக்கும்னா எதிர்நீச்சல் ரொம்ப பிடிக்கும் எதிர்நீச்சல் ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப ஹாட் ஒர்க் பண்ணியிருப்பாரு ஐ மீன் ஹாட் ஒர்க் பண்ணியிருப்பாருனா ஃபர்ஸ்ட் எல்லாம் காமெடியாக இருக்கும் அவரோடய க்ளைமக்ஸில் வந்து அவர் வந்து ரொம்ப ஹாட் ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்புறோம் பார்த்திங்கனா ஃபேமிலி படம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டப்பிங் மூவிஸ்ஸும் நல் நிறையா பிடிக்கும் டப்பிங் மூவிஸ் நிறையா பிடிக்கும் ரெமோ ரெமோவில் வந்து டபிள் கேரக்டர் போட்டிருப்பாரு ஒன்று வந்து நர்ஸு

எளிமையாக நடித்திருப்பாரு வேறு ஆக்க்ஷன் மூவிலாம் சுத்தமாக பிடிக்காது அப்புறோம் எஸ்கே படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே பிடிக்கும் எஸ்கேவை பிடிக்கும் அதனால் எஸ்கே படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம்

எஸ்கே வந்து முன்னாடி வந்து நல்ல நிறைய படோம் வந்து என்டர்டெயினிங் படமாக பண்ணிட்டிருந்தாரு ஆனால் இப்போது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்கு அந்த படம்லாம் அப்போ அந்த படம் எஸ்கே படம் பார்க்கலான்னா எனக்கு வந்து ரொம்ப காமெடியான படம் அது வந்து அது நல்லா பார்ப்பேன் டப்பிங் மூவிங்ஸில் நிறைய காமெடிஸ் இருக்கும் அதுவும் நல்லா பார்ப்பேன் அப்புறோம் எஸ்கே மூவியில் வந்து மிஸ்டர் லோக்கல் ரொம்ப பிடிக்கும் மிஸ்டர் லோக்கல் ஏன் மிஸ்டர் லோக்கல் பிடிக்குனா அதில் வந்து நயன்தாரா வந்து ஆட்டிட்டியூட் காமிச்சுட்டே இருப்பாங்க இவரு வந்து நம்மாள் வந்து எப்பவுமே ரொம்ப எளிமையாக இருப்பார் எல்லோரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அதனால எஸ்கே மூவி வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறோம் ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு பார்க்கறப்ப இது சிம்புவோட படம் வந்தால் ராஜாவாகதான் வருவேன் அப்படின்ற ஒரு படம் அது ஒரு ஃபேமிலி படம் அப்புறோம் வந்து சமுத்திரம் அது வந்து அண்ணன் தங்கச்சி படம் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் ஏன் என்ன படம் பிடிக்குனா ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் படம் ரொம்ப பிடிக்கும் நண்பன் அண்ட் தென் விஜய் படம் நண்பன் அப்புறோம் எனக்கு வந்து பசங்கள் பசங்கள் பொண்ணுங் பொண்ணுங்கள் ஃப்ரெண்டு பசங்கள் பொண்ணுங்க இவங்க சேர்ந்து இருக்கற ஃப்ரெண்ட்ஷிப் படம் பிரியமான தோழி அப்புறோம் இப்போ ரீசன்ட்டாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலமும் என்னோடய ரொம்ப ஃபேவரட் மூவி அதில் இருக்கற பாட்டு எல்லாமே பிடிக்கும் அதில் வந்து ஷோபனா நித்யாமேனனோட கேரக்ட்ரு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி அந்த திருச்சிற்றம்பலம் அந்த படத்தையும் ஏன் லைஃப்பையும் நான் கம்பேர் பண்ணிப்பார்ப்பேன் அப்புறம் பிரியமான தோழி அப்புறோம் ஓ மை கடவுளே ஓ மை கடவுள்லையும் நிறையா பொண் பையன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கற படமாக இருக்கும் அது வேறு எதுவும் மோஸ்ட் பையனுக்கு பையன் ஃப்ரெண்ட் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி ஒரு கதை உள்ள படம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு திருச்சிற்றம்பலம் படமும் ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் வேறு என்ன படம் பிடிக்குனா எனக்கு வந்து பேய் படம்லாம் பிடிக்கவே பிடிக்காது பயப்படுவேன் பேய் படம் பார்க்கவே பயப்படுவேன் அதனால பேய் படம் வந்து சுத்தமாக பிடிக்காது காமெடியாக இருந்தால் நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருப்பேன்